பள்ளி படிப்பிற்கு பிறகு அனைத்து மாணவர்களும் உயர்கல்வி தொடர்கிறார்களா அப்படினு கேட்டுருக்கீங்க கண்டிப்பாக இந்த காலத்தில் வந்து எல்லோருமே வந்து இஷ்ஸ்கூல் முடித்த வோன்னே காலேஜ் போகணும் படிக்கணும் நிறைய குடும்பத்தில் சுச்சுவேஷன்ஸ் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்பாவோடய வேலைய செய்ய ஆரமிக்கிறாங்க கொஞ்ச அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டு படிக்கவும் செய்கிறாங்க இப்போது இருக்கிற பசங்கள் வந்து நிறைய பேர் வேலைக்கு போகணும் நான் வேலைக்கு போனால் தான் என்னோடய குடும்பத்தை பார்த்துக்க முடியும் அப்படிங்குற ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வேலைக்கின்னு போகிறாங்க அவங்களுக்கு பிடிச்ச வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க இங்கேயே ஒரு வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதுவும் எல்லாமே இப்போ நாங்களே எடுத்துக்கிட்டாலுமே வந்து என் படித்து முடிச்சுட்டு ஆர்ட்ஸ் வீட்டில் படிக்க வச்சாங்க மேரேஜ் ஆயிடுச்சு அப்புறோ இப்போ வந்து நாங்கள் வந்து இப்போ அந்த படிச்சதுனால தானே இப்போ எங்களால் இங்க வேலைக்கு போயிட்டு என் பசங்கள நான் பார்த்துக்குறதுக்காகவாவது நான் அவங்களுக்கு வேண்டியதை செய்கிறதுகாகவாது நான் வேலைக்கு போக வேண்டி சூழ்நிலை இருக்குது பட் ஆனால் வேலைக்கு போய் தான் ஆகணும்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேலைக்கு போய் தான் ஆகணும் போகணும் அப்படிங்குறதும் இருக்குது எல்லோருமே வந்து படிச்சால் தான் வேலை இல்லை படிக்காதவங்களுக்கும் வேலை இருக்குது அது பிடிச்சி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுட்ருக்காங்க ரொம்ப அப்புறம் நல்லா தான் போயிட்டு இருக்குது